ஹலோ ஹலோ

நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறோங்க சார் எங்கள் வீட்டில் எனக்கு ஆ வணக்கம் சார் எங்கள் வீட்டில் காதணி விழா வச்சுருக்கோம் அது காய்ங்கள்லாம் கொஞ்சம் வாங்கணும் சார் ஆ அப்படியா ஒரு இருநூறு பேருக்கு சாப்பாடு போடணும் அதுக்குத் தேவையானது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் ஆ அதான் நீங்கள் சொன்னீங்கன்னால் வாங்கிக்கலாமா ம் தக்காளி ஆ தக்காளி ஒரு முப்பது கேஜி சார் இருபத்தஞ்சு கேஜி வெங்காயம் பத்து கேஜி கேரட் பத்து கேஜி பீன்ஸ் பத்து கேஜி உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு கேஜி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ரெண்டு ரெண்டு கட்டுங்கள் சார் அவ்வளோ தான் சார் ம் தேவைப்பட்டா வாங்கிக்கிறேங்க சார் ம் ஒரு அஞ்சு கேஜி போட்டுக்கோங்க அவ்வளோ தான் சார் ம் ஓகேங்க சார் ஓகே சார் சார் நாளைக்கு ஈவ்னிங் வேணும் சார் சரிங்க சார் ஈவ்னிங் வந்து கொடுத்துட்டுங்களா ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ சொல்கிறோம் சொல்கிறோம் சரிங்க சார் ம் தேங்க் யூ